நான் நான் வந்து எங்கள் அப்பா அம்மா சொல்கிற மாதிரி எங்கள் அம்மா சொல்லிக்கொடுத்த மாதிரிதான் நான் செய்வேன் நான் இன்னும் செல்லில் வந்து அவ்ளோவா பார்க்கறது கிடையாது சாப்பாடு நான் நார்மலா எப்படி செய்கிறனோ அதே மாதிரிதான் வெங்காயம் எல்லாம் அரைக்கிறது இல்லை அப்டி தான் நான் நார்மலாக செய்வோம் இப்போ இப்போ பசங்க சொல்கிற மாதிரி பார்த்து வேணா செய்யணுன்னா இனிமேல் செய்யலாம் சாப்பாடை பற்றி சாப்பாடு சாப்பாடு ஆக்குவோம் தோசை இட்லி அதெலாம் சாப்பாடு குழம்பு நார்மலாக குழம்பு வைக்கிறது தோசைக்கு சட்னி இப்படி தான் அது பழைய காலத்தில் இப்படி தான் செய்வாங்க புதுசாக ஒன்று இதில் பார்த்து வைக்கல பசங்களுக்குலாம் சாப்பாடு இட்லி தோசை இதெலாம் பற்றி தான் செய்கிறோம் இன்னும் நாங்கள் செல்லுலாம் பார்த்து எதுவும் செய்யல வெறும் இந்த காய்கறி இருக்கிறதுல தான் குழம்பு வைக்கிறோம் அவரைக்கா கத்திரிக்காய் இந்த மாதிரி அப்படி செய்கிறோம் பாயாசம் பாயாசமும் அது பழசே தான் அதை செல்லில் பார்த்து செ செய்கிறதில்ல அதை மாதிரி தான்